ஹலோ ஆமாங்க என் நே முதலாளி சொல்லுங்கள் ஆ ஐயா ஐயா தெளித்துன்னுதான்யா இருக்கேன் ஐயா தண்ணிலாம் ஊற்றின்னுதான் இருக்கேன்யா ஐயோ இல்லைங்க ஐயா என்கிட்ட இருக்கிறது பட்டன் ஃபோன் தான் ஐயா இல்லைய்யா அப்படிலாம் இல்லைய்யா இல்லைய்யா தண்ணிலாம் ஊற்றின்னுதான் இருக்கேன் பார்த்தீங்ல்ல ஒரு நாளைக்கு மூணு நாலு வே வேளையும் ஊற்றுறோம் ம் இல்லைய்யா உங்கள் விரோதி தான் யாரோ சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தப்பா என்னை பற்றி வேறு எதாவது வேலை வாங்குகிறதுக்கு ஐயா வெயில் வெயில்னால் அப்படியிருக்கும் பார்த்துறேன்ய்யா பார்த்துறேன்ய்யா பார்த்துறேன்

இல்லையா நான் பேர் சொல்கிற மாதிரி நான் கடையை வளர்க்குறேன் வளன் பூந்தோட்டம் அப்படின்னு சொல்லணுங்கய்யா சரிங்கய்யா சரி பண்ணிடுலாங்கய்யா நீங்கள் வந்து பாருங்கள் நாளைக்கு அப்படியே அசந்துடுவீங்க சரிங்க சரிங்க சரி